அந்த காலத்திலல்லாம் பெயிண்டிங்குறதே ஒரு ஒரு கலை அதாவது அது ஒரு கலையாக நினச்சி பெயிண்டிங் பண்ணாங்கப்பா இப்போலாம் அதை எல்லாம் யாருமே பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த காலத்தில் இருக்கிற பெயிண்டெல்லாம் பூராக என்ன என்னென்ன இதில் வந்துதோ அதை எல்லாம் விட்டுப்போட்டு இப்பத்து தரம் என்னவோ இதைத்தான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் அதெலாம் ரொம்ப ஒரு அழியாத எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாட்டம் இருந்துது இப்போ இதையெல்லாம் என்னமோ அடிக்கிறாங்க அதை அதை ஒரு போர்ட்ல வச்சு பொம்மையாட்டம் போடுறாங்க நாங்களும் அதை அழகாக இருக்குதுன்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அழியாத செல்வமெல்லாம் இந்த காலத்துக்கு அது எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அதையெல்லாம் தேடி எடுத்து ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கிறாங்க நாமெல்லாம் எதைய வச்சிருக்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் என்னமா போறமா ஒரு போட்டோவை பார்க்குறமா வாங்குகிறமா வர்றோமா ரெண்டு நாள்ல உடையிதா எடுத்து வீசரமா இப்படி இருக்குறோம் அவங்களாம் இன்னும் அந்த காலத்து ஆளுங்கலாம் அதையெல்லாம் பக்குவமாக வச்சிருக்குறாங்கப்பா அதையெல்லாம் தெய்வ ஒரு இதுமாதிரி வச்சு காப்பாத்துறாங்க நான்